சில வருடத்துக்கு முன்னே நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண மொபைல் வந்து பட்டன் டைப்பு நோக்கியா மாடல் ஃபோனு மொபைல் ஸோ அந்த மொபைலுக்கும் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்ன வித்யாசம் அப்படின்னா அதில் வந்து இன்டர்நெட்டு சுத்தமாக கனெக்ட் பண்ண முடியாது பிளஸ் வந்து இப்போ ஒரு ஒரு மொபைலு இன்னோரு மொபைலுக்கும் இப்போ கான்ஃபெரன்ஸ் ரெண்டு மூணு பேர் போடுறாங்க அப்படின்னா ஸோ ஆனால் கான்ஃபெரன்ஸ் எல்லாம் அந்த மொபைலில் பட்டன் டைப் மொபைலில் போட முடியாது ஸோ அந்த அந்த ஒரு பெரிய ரிஸ்க் இருந்தது பிளஸ் வந்து இந்த இப்போ வந்த ஆன்லைன் கிளாஸ்ஸஸ் இதுக்கு எதுவுமே வந்து பழைய மொபைலுக்கும் பழைய மொபைலில் எதுவுமே செய்ய முடியாது அது ஒரு பெரிய வித்யாசம் இன்னோன்று வந்து உங்கள் இது நெட்ஒர்க்கை பாக்கும்போது பெரிய ஒரு வித்யாசம் வந்து இப்போ இருக்கிற மொபைலுக்கும் பழைய இருக்கிற மொபைலுக்கும் இருக்கும் அதேமாதிரி காண்டாக்ட்டு நம்பர்ஸுக்கும் நிறைய வித்யாசம் இருக்கும் இன்னோன்று சிம் கார்டு பிரச்சனை இருக்கும் அதாவது இப்போ ஒரே ஒரே மொபைலில் நம்ம வந்து ரெண்டு மூணு சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சிம் கார்டுலந்தே ஆனால் பழைய மொபைலில் அந்தமாதிரி யூஸ் பண் நோக்கியா மொபைல்ல அந்தமாதிரி யூஸ் முத வந்தது நோக்கியா தான் வந்தது அந்த நோக்கியா மொபைலில் அந்தமாதிரி இது வந்து வே பண்ண முடியாது அது ஒரு பெரிய வித்யாசமாக இருக்கு முன்னாடி இருக்கறதை விட இப்போ வந்து நெட்ஒர்க்கு பேக்கேஜ் வந்து இந்த நிறையாவே இப்போ ஃபோர் ஜிலருந்து இப்போ ஃபைவ் ஜி வரைக்கும் வந்து சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படி கிடைக்கும்மோது ஸ்பீடே ஸ்பீடாக நம்ம ஒன்றா சேர்ச் பண்ணுறோம் நமக்கு தெரியாத ஒரு விஷியத்தை தெரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா மொபைல் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் இந்த நெட்ஒர்க் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு உடனே ஆன் தி செகண்டில் சிங்கிள் செகண்டில் எங்கே இருந்தாலும் உலகத்தில் அந்த விஷியத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கும்மோது சி எந்த சிம் அப்படிங்கும்மோது நான் ஆரம்பத்தில் இருந்தே இப்போ வரைக்குமே ஏர்டெல் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கறேன் நான் முத முத நான் மொபைல் வாங்கும்போது என்ன நம்பரை நான் யூஸ் பண்ணனோ அதே நம்பரை தான் இப்போ வரைக்கும் ஏர்டெலில் நான் நடுவில் எந்த மொபைலு எந்த மொபைல் சேஞ்ச் பண்ணாலுமே நான் வந்து சிம் கார்டை சேஞ்ச் பண்ணவே இல்லை ஏன்னா அதனோட நெட்ஒர்க்கு கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கற மாரிருக்கு அதனால எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதம் மாதம் நான் எவ்வளோவு ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நைன் ஹண்ட்ரெட் ருபீஸுக்கு மேலே தான் நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் பிளஸ் ஹண்ட்ரெட் ருபீஸ் டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்குவேன் பேக்கேஜ் வந்து டுவெல் ஜிபி ஃப்ரீங்கிறபோது ஒன் ஃபார்ட்டி எயிட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜு போட்டு நான் டேட்டாவை யூஸ் பண்ணுவேன் ஏன்னா என்னோட டேட்டா ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ஒன் ஒன் டேய்க்கு எனக்கு பத்தலை அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒன் ஃபார்ட்டி எயிட் போட்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸுக்கு டுவெல் ஜிபி ஃப்ரீ ஸோ அந்த இதை ஆப் அந்த இதை வந்து கூட போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கறேன் ஏன்னா வந்து நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் கிடைக்கும் பிளஸ் வந்து ஃபைவ் ஜி மொபைலுங்கு ஃபைவ் ஜி லெவலுக்கு வந்து இப்போ ரீச் ஆகிட்டுருக்காங்க ஸோ ஃபைவ் ஜி கிடச்சிச்சி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்பீடாக கிடைக்கும் மொபைலோட காண்டாக்ட்டு இதனோட இதெல்லாமே கொஞ்சம் இன்னும் கூட ஃப அதனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்னும் அதிகரிக்கும் அது இன்னும் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குமே தவிர எப்பையுமே டவுன் ஃப இதுக்கு போகாது மொபைலோட வித்தியாசம் பாக்கும்போது இப்போ இருக்கிற மொபைல் இன்னும் அட்வான்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது ஆப்பிள் அந்தமாதிரி இன்னும் இன்னும் ஆண்ட்ராய்டை விட இன்னும் அட்வான்ஸாக போயிக்கிட்டுருக்காங்க ஸோ அதனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு